வேலைக்குப் போன இடத்துல தவறு நடந்து அந்த தவறு வந்து யாராவது சொல்லி அதை சரி செய்யணுங்கறது தான் என்னோடய எண்ணம் அதை மறைக்கிறதோ அது வந்து தப்பான விஷயங்கறதுனால அதை மறைக்கவுமில்ல ஒன்றும் அதை வந்து எப்படி சரி செய்யலான்னு அடுத்தவங்கள கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு அதைப் பற்றி யோசனை கேட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு அதை வந்து நான் வந்து சரி பண்ணிக்குவேன்